எனக்கு பிடிச்ச உணவு எது சிக்கன் பிரியாணி சிக்கன் பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது வந்து குறிப்புகள் என்னென்னா ஃபர்ஸ்ட்டு அடுப்பு எடுத்து வச்சு அடுப்பு வச்சு அதில் ஒரு பாத்திரம் வச்சு பாத்திரம் வச்சிவிட்டு எண்ணெய் கடுகு அந்த பட்டை லவங்கம் இது எல்லாம் போட்டுவிட்டு அதுக்கப்புறோம் ஆனியன் வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு பூண்டு இஞ்சி பூண்டு அடி இடிச்சு போட்டுக்கணும் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா அப்புறம் கொஞ்சம் நல்லா வெந்த உடனே தக்காளி போட்டுக்கணும் தக்காளி போட்டுகிட்டு நல்லா வணக்கிட்டு அதில் உப்பு அதுக்கு பிரியாணி மசா பிரியாணி மசாலா தனி மிளகாய் தூள் அதுக்கு ஆனா எல்லா பிரியா ஏ மஞ்சள்தூள் உப்பு எல்லாத்தையும் நல்லா பண்ணிகிட்டு சிக்கன் எடுத்து அதில் போடணும் சிக்கன் நல்லா போட்டுட்டு சிக்கன் நல்லா வெந்த உட்னே எத்தனை அரிசி எத்தனை டம்ளர் அரிசி எடுத்துருக்கோமோ அத்தனை டம்ளருக்கு வந்து தண்ணி விட்டுக்கணும் தண்ணி விட்டுவிட்டு நான் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறோம் பிரியாணி அரிசி போட்டுக்கணும் பிரியாணி அரிசி போட்டுகிட்டு பிரியாணி அரிசி பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ் ஒரு ஹாஃப் அண்ட் ஹவர் தான் ஊற வைக்கணும் அதுக்கு மேலே ஊற வச்சிவிட்டோம்னா அது ரொம்ப குழஞ்சி போய்விடும் ஊற வச்சிவிட்டு அந்த அந்த தண்ணியில கொதிக்கிற தண்ணியில அரிசி போட்டுவிட்டு அது நல்லா கிண்டி விட்டுவிட்டு தம் போட்டு வச்சிவிட்டா நல்லா சுவையான பிரியாணி ரெடி ஆயிடும் அது எனக்கு ஏன் ரொம்ப பிடிக்குன்னா எனக்கு பிரியாணின்னா அவ்வளோ பிடிக்கும் அது ஒவ்வொரு டைம் சாப்பிட்றப்பையும் எனக்கு சலிக்கவே சலிக்காது எனக்கு அது ஒவ்வொரு டைமும் சாப்பிட்றப்ப எனக்கு புதுசாக எனக்கா இருக்கும்